ஹலோ ஏர்டெல் சேவை மையங்களாக என் பேர் அபிஷேக் நான் திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேன் நான் ஏர்டெல் போஸ்ட்பெய்ட் சிம்மு யூஸ் பண்ணுறேன் மாத மாதம் வந்து எனக்கு வந்து நான் ஐந்நூறுபா தான் பில் கட்டுவேன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டாயிரூபா பில் வந்திருக்கு எனக்கு வே நானே வந்து சின்னச் சின்ன வேலையை செஞ்சு தான் காசு சம்பாதிச்சிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து இப்படி அநியாயமா காசை பிடுங்க பார்க்கறீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் இல்லைன்னா என்னோடய அக்கௌண்டு செக் பண்ணி பாருங்கள் சொல்லுங்கள் சார் என் நம்பர் வேணும்ங்களா சிக்ஸ் த்ரீ ஃபைவ் செவன் எயிட் நைன் டென் ஜீரோ ஃபோர் என் நம்பர் இது தான் பார்த்துக்கங்க செக் பண்ணிட்டு சொல்லுங்கள் நான் லைனில் வெயிட் பண்ணுறேன் என்னோடய பில்லு அவ்வளோ காட்டுதுங்களா அவ்வளோலாம் வராதுங்க நான் நான் எவ்வளோ யூஸ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியும் உங்கள் மேனேஜர்ட்ட கொடுங்க நான் உங்கள் மேனேஜருக்கிட்டே பேசியே ஆகணும் ஆமாம் ஏன்னா வந்து நான் இது வரைக்கும் கண்டினியூஸாக ஒரு நாலு வருஷமாக உங்கள் சிம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நாலு வருஷமாக வராத ப்ராப்ளம் இந்த மந்த்து எனக்கு வந்திருக்குனா உங்கள்ட்ட உங்கள் உங்கள் உங்கள் பக்கத்தில் தான் ஃபால்ட் இருக்குது அது என்னென்னு பார்த்துட்டு எனக்கு ஒரு அப்டேட் பண்ணுங்கள் என்னால் இந்த அமௌண்ட்டைலாம் கட்ட முடியாது இல்லைன்னா உங்கள் கஸ்டமர்ஸ் சேவை மையம் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் நேரில் வர்றேன் இல்லைன்னா வந்து நான் க கஸ்டமர்ஸ் கஸ்டமரு கன்ஷியூமர் கோர்ட்டுக்கு போவேன் ஸோ எனக்கு நியாயம் கிடைக்கற வரைக்கும் நான் போராடுவேன் தேங்க்யூ